இப்போ நம்ம திருப்பூர்னு எடுத்துககிட்டோம் அப்படினா அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து குமுஞ்சு கிடக்கு அதில் மெயினான விஷயம் அப்படினு பார்த்துக்கிட்டோம் அப்படினா அதில் வந்து துணி நெய்கிறது துணியை வந்து வேறே ஒரு இடத்துலருந்து கொண்டு வந்து அதை நல்லபடியாக தைச்சி அதை வந்து உலகம் ஃபுல்லாக வந்து கொண்டு போகிறது அப்படினு சொன்னோம் அப்படினா அது வந்து திருப்பூர் தான் திருப்பூர் மாவட்டத்தை பொருத்தளவுக்கு துணிக்கு வந்து ரொம்பவும் பிரபலமான ஒரு ஊர் அப்படினு சொன்னோம் அப்படினா திருப்பூர் தான் அது மட்டும் இல்லாமல் திருப்பூரில் வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது உதாரணத்துக்கு வந்து வேறே வேறே நாட்டில் இருந்தெலாம் வந்து வேறே வேறே இடத்துல இருந்து வேறே வேறே நாட்டில் இருந்து வேறே வேறே ஊரில் இருந்தெல்லாம் வந்து திருப்பூரில் வந்து பிழச்சி இப்போ வந்து சந்தோஷமாக இருக்காங்க சில ஊர்களில் வந்து மாசம் வந்து ஐயாயிரரூபா இரண்டாயிரூபா சம்பாரிச்சவங்க வந்து இங்கே வந்து இருபதாயிர ரூபா இருபத்தஞ்சாயிர ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து திருப்பூர் வந்து தூக்கிக்கொடுத்துருக்கு அதெலாம் மெயின் முக்கியமான ஒரு இதாப் பார்க்கப்பட்றோம் அப்படினா வந்து துணி அதை வச்சு தான் வந்து திருப்பூரே வந்து நல்லப் பிரபலமான இருக்குதுனு சொல்லலாம் அதை மூலிமா வந்து நிறைய வந்து ஓனர்கள்லாம் வந்து ரொம்பவும் வந்து வளர்ந்துருக்காங்க அதே மாதிரி தொழிலாளிகளும் ரொம்ப வந்து அவர்களோடய வாழ்கையில் வந்து வளர்ந்து வந்துருக்காங்க இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படினா திருப்பூரில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய கலாச்சார கலாச்சார நடைமுறைகளும் வந்து இருக்குது திருப்பூருக்கான தனியான ஒரு கலாச்சாரமும் அப்படினு சொல்லிகிட்டு இருக்குது அதுக்கான ஒரு தனி கலாச்சாரனு சொல்லிட்டு அது பெரிய ஒரு இதாக இருக்குது அது மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படினா திருப்பூரில் இருந்து கொடிகாத்த குமரன் அப்படினு சொல்லிட்டு அவர் ஒருத்தவர் வந்து வாழ்ந்திருக்கார் அவர் தான் அதனால தான் இந்த பே இந்த ஊர் பேர் திருப்பூர் அப்படினு சொல்லிட்டு முக்கால்வாசி இடத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் முன்னாடி இது திருப்பூர் ஆடையெல்லாம் வரத்துக் திருப் அந்த ஆடைகள் எல்லாம் வ அந்தத் திருப்பூர் வரதுக்கு முன்னாடியே வந்து கொடிகாத்த குமரன் அப்படினு சொல்லிட்டு ஒருத்தவர் இருந்தார் அவ அதுனால் தான் வந்து திருப்பூர் கொஞ்சம் பிரபலமானுச்சு அதுக்கப்புறமா தான் இந்த துணிகள் மூலமா வந்து இன்னும் நல்லா பிரபலமானது அப்படினு நம்ம சொல்ல வர்லாம் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து இன்னும் நிறைய வகையான பார்க்கக்கூடிய விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் இன்னமும் வந்து பக்கத்தில் இருக்கற தான் செய்யுது சில சமூக விஷயங்களும் வந்து திருப்பூரில் இருக்குது நம்ம அதில் வந்து நிறைய நிறைய ஊர் மக்கள்லாம் வந்து திருப்பூரில் தங்கிருக்காங்க அப்போ வந்து கலாச்சாரம் வந்து வேறே வேறே ஊரில் இருக்கற கலாச்சாரங்களும் வந்து நம்மளோடய திருப்பூர் ஊருக்கு வந்துருக்கு திருப்பூருக்கான ஒரு தனி கலாச்சாரமும் தனி ஒரு பண்பாடுனு சொல்லிட்டு திருப்பூருக்குனே தனி ஒரு அடையாளமாக வந்து இருக்குது அப்படினு சொல்ல வர்லாம் தேங்க்யூ